ஹலோ நான் ஹரிதா பேசுகிறேன் இது வந்து எஸ் டி ட்ராவெல்ஸ் தானே நான் ஒரு எங்கள் ஃபேமிலி ட்ரிப் ப்ளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கிட்ட இருக்கோம் எங்களுக்கு ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி தரணும் அதுக்கு தான் இங்கேயிருந்து கரெக்டாக சிவகங்கையில் இருந்து கரெக்டாக மூணார் போகணும் மூணார் ப்ளஸ் கோவா டிர்ப் போகிற மாதிரி ப்ளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃபேமிலி மெம்பெர்ஸ் எங்களுக்கு முப்பது பேரு ஸோ பஸ்ஸு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரமுடியுமா மூணு முப்பது பேருனாலே பெரிய பஸ் எதுவும் தேவையில்லை சின்ன ப பஸ் போதும் அந்தமாதிரி ஏதாவது பண்ணி தரமுடியுமா ஒரு ஓகே ஃபைன் நாங்கள் வந்துட்டு ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் அது வந்துட்டு மூணார் தான் அதோட சார்ஜ் எவ்வளோ டீசல்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபில் பண்ணி எத்தனை நாள் ஸ்டே எல்லாமே பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கணும் ப்ளஸ் டிஸ்கவுண்டு எதுவும் வச்சியிருக்கீங்களா இப்போ டிஸ்கவுண்ட் ஓகே தேங்க் யூ நாங்கள் இங்கேயிருந்து மூணார் கரெக்டாக வெனஸ்டே மார்னிங் நைன் ஓ க்ளாக் கிளம்புற மாதிரி இருக்கும் நைன் ஓ க்ளாக் ப்ளஸ் மூணு நாள் ட்ரிப்பு சிவகங்கையில் இருந்து மூணார் போகணும் மூணாரில் இருந்து கோவா போகிற மாதிரி இருக்கணும் அப்புறம் அங்கேயிருந்து ரிட்டர்ன் டேரெக்டாக சிவகங்கை வந்துடலாம் தேங்க் யூ பை